நாங்கள் பயிர் வந்து நாங்கள் வந்து நல்லபடியாக உற்பத்தி பண்ணிக்கிட்டுருக்கோம் அதில் வந்து நாங்கள் பார்த்தோம்னா நாட்டு எருதான் அதிகமாக அடிச்சுட்டுருக்கோம் நாட்டு எருன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா சாணம் இந்த மாதிரி ஏகப்பட்டது தான் பண்ணிட்டுருக்கோம் அதோடு பயிரோட தரம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நாங்க ஏகப்பட்ட யூரியாக்கள் அப்புறம் மண்ணோட தரத்தை பற்றி நல்லா சர்ச்சி பண்ணிக்கிட்டு இதோட தரத்தையே பண்ணிட்டுருக்கோம் இதில் கிடைக்கிற லாபம்னா வந்து அதோட நட்டத்தையும் லாபத்தையும் தான் குறிக்குது ஆனால் அதில் வந்து கிடைக்குமானு கேக்கிறது ஒரு டவுட்டு தான் அது ஒவ்வொருவரோட உற்பத்தி திறனும் பார்த்துக்கிட்டீங்கனா ஒன் இயருக்கு வந்து கால்குலேட் பண்ணும் போது அதோட தரம் வந்து கொறைஞ்சிக்கிட்டு தான் இருக்குது என்ன தான் இருந்தாலும் அதுக்கான பயிருக்கான விவசாயத்தை கிடைச்சாலும் அதுக்கான இது வந்து தன்மை வந்து கொறைஞ்சிக்கிட்ருக்கு பார்த்துக்கிட்டீங்கனா ஒவ்வொரு ஆண்டுக்கும் அதோட ஆண்டு இறுதியில் தேவையான சத்து வந்து மண்ணில் கிடைக்கிறதுங்குறது கம்மி தான் இது வந்து இயற்கை ரீதியாங்கிறது கிடைக்கறதுங்குறது ரொம்ப கம்மி தான் இதனால் உற்பத்திங்கிறது வந்து மகசூல்ங்கிறது கம்மியாக தான் இருக்கும் இதனால் நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் பயிருக்கு தேவையான நாட்டு எருக்கள் அப்புறம் உரங்கள் அப்புறம் கனிம வளங்களை மேம்படுத்துறதுக்காக தேவையான மண்ணுக்கு தேவையான ஏகப்பட்ட கெமிக்கல்ஸுக்கு அப்புறமா இயற்கைக்கு ரீதியாக இயற்கை ரீதியான நாட்டு உரங்கள் போன்றவை நாங்கள் தந்துக்கிட்டுருக்கோம் மண் வந்து நல்லா இருக்கணும் மண் நல்லா இருந்தால் மட்டும் தான் அதில் கிடைக்கிற விவசாயமானது பயிரானது நல்லா இருக்கும் இது மண் மட்டும் நல்லா இருக்கணும் மண் தவிர பாக்கி எதுவுமே அதுக்கான சத்து வந்து கிடைக்காது சத்து இருந்தாலும் மண்ணுக்கு தான் ரைட்டாக இருக்கும் ஸோ அதனால் மண் வந்து ரொம்ப நல்லது விவசாயத்தை பொறுத்த வரையும் மண் தான் ரொம்ப நல்லது பட் இருந்தாலும் பயிரோட திறன் வந்து நல்லா இருக்கணும் அதோட வளர்ச்சியும் குரோத்தும் ரொம்ப ஒரு ஈக்குவலிட்டியாக இருந்தால் மட்டும் தான் ஒரு விவசாயம் பண்ண முடியும் விவசாயத்துக்குனால பயிர் நல்லா செழிப்பாக இருக்கும் நேச்சுரலாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இயற்கை ரீதியாக பார்த்துக்கிட்டிங்கன்னா சில நேரத்தில் இயற்கை ரீதியான பயிர் வந்து ரொம்ப செழிப்பாக இருக்கும் ரொம்ப நல்லாவும் இருக்கும் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இயற்கையாக இருக்கும் பசுமையாக இருந்தால் மட்டுந்தான் அதோட விதை வந்து நல்லா இருக்கும் அதோட தன்மை வந்து நல்லா இருக்கும் செழிப்பாக இருக்குங்கிறது வந்து புரிஞ்சுக்கலாம் இது இருக்கக்குள்ளே நாங்கள் வந்து தேவையானது குரோமர்ரு சூப்பரு அப்பறம் யூரியா இதெல்லாம் போட்டு நாங்கள் வந்து கரெக்டாக பயன்படுத்தி அதுக்கான இது பெற்றிருப்போம் இதனால் உங்களுக்கு வந்து பயிர்களின் தன்மையானது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பயிர் வந்து நல்லா இருந்து செழிப்பாக இருந்தால் மட்டுந்தான் உங்களுக்கு வந்து பருத்தி ஆனது நல்லா இருக்கும் மற்றும் இதனால லாபம் வந்து கரெட்டாக கிடைக்கும் அப்புறம் வந்து மண்ணோட நல்ல ஒரு தன்மை இருந்தால் மட்டும் தான் அதோட உரம் வந்து அதை எடுத்துக்கும் அவ்ளோவு மண் வந்து பயன்படுத்தப்படுது மண் மட்டுந்தான் இதோட முக்கியமாக கருதப்படுகிறது இதுக்கு தேவையானது எல்லாமே நீர்வழி சத்து நீர் அப்புறம் ஆதாயம் எல்லாமே மண்ணுக்கு மட்டுந்தான் இதில் கிடைக்கிறது வந்து கொஞ்சம் கொறைஞ்சாலும் பயிரோட தன்மை வந்து குறைஞ்சிட்டு தான் போய்ட்ருக்கும் ஸோ அதனால் பயிரோட தன்மையை அதிகரிக்கிறதுக்காக தேவையான மண் தேவையான உரங்கள் ஏகப்பட்ட கெமிக்கல்கள் பூச்சிகள்னா இதெல்லாம் வரும் இதனால் பார்த்துக்கிட்டு பூச்சி வராமல் தடுத்துக்கணும் பூச்சி வந்துடுச்சுனா கெமிக்கல்ஸுனால அதிகமாக பாதிப்படைகிறது பயிருலாம் பயிர் பாதிப்படைகிறதுனால் அதனோட மகசூல் ஆனது கம்மியாக போய்டுது மகசூல் கம்மியாக போகிறதுனால இது தேவையானது நைட்ரஜன் ஆக்சிஜன் இதெல்லாம் கிடைக்கறது ரொம்ப டவுட்டாக போய்டும் பயிர் வந்து பூச்சி அடித்த மாதிரி செழிப்பாக இருக்காது இதனால் கிடைக்கிறதுனால விவசாயத்துக்கு ரொம்ப பெரும் பாதிப்பாக தான் இருக்கும் பயிர் நல்லா இருந்தால் மட்டும் தான் விவசாயமே நல்லா இருக்கும் இதனால் ஆண்டுதோறும் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு ஆண்டும் இதனால் கிடைக்கிற ஒவ்வொரு இதுவும் நமக்கு கிடைக்கிறதுங்குறது ரொம்ப டவுட்டு தான் இதனோட இப்போ தரத்தை பார்த்துக்கிட்டிங்கன்னா மண் அப்புறம் நீர் இதோடு உழுது உழுது உழுவும் தன்மை இயந்திரத்தின் வழியாக தான் நாங்கள் பயன்படுத்திட்டுருக்கோம் இயந்திரத்தின் வழியால் தான் பயன்படுத்துகிறதுனால இதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது இதோட தரத்தை வந்து நாங்கள் டெஸ்ட்டு பண்ணுறதுனால தான் டெஸ்ட்டு ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு இது டெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம் மண்ணோட தன்மை குறையாம இருக்கிறத்துக்கு அதோட செழிப்பான தன்மையை வர வைக்கிறதுக்காக நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் அதுக்கு தேவையான இது மண் கொடுத்து அது மண்ணுலேருந்து விதைய போடலைனாலும் அது அதோடு பயிரோட தன்மை செழிப்பாகவும் நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்கும் மற்றும் விவசாயத்தின் ரீதியாக நல்லா ஒரு சூப்பரான ஒரு மகசூலில் தான் கிடைக்கும் ஓகே தேங்க்ஸ்